ஆ நாங்கள் வந்து சின்ன சேலத்துலேருந்து பேசுகிறோம் பூக்கடை பூக்கடை தானே ஆ இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷனிருக்கு அதுக்கு மொத்தம் அதுக்கு தேவையான வீட்டில் வீட்டில் அலங்காரம் பண்ணுறதுக்கு அப்றம் கல்யாண மாலை பூ நிறைய பூ தேவைப்படுது உங்கள்ட்ட ஒட்டு மொத்தமாக எடைக்கு கேட்டேன் வாங்கினா ரேட்டும் கம்மியாக கொடுப்பீங்க பூவெல்லாம் உங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க

ம் ம் எங்களுக்கு அல்லிப்பூவும் அல்லிப்பூவும் ரோஜாப்பூவும் வேணும் இப்போ எவ்வளோ ரேட்டுக்குங்க சார் போய்ட்ருக்கு ஆ ரோஜாங்க சார் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்களா உங்கள்ட்ட இல்லை மற்ற கடை மாதிரி ஆ ஆ ஆ ம் இப்போ கல்யாண மாலை நிச்சயதார்த்த மாலை அதெல்லாம் வந்துட்டு மாலையாக நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா சார் ஆ ஆ

கல்யாண மாலைலாம் ரேட் எவ்வளோங்க சார் போகுது ஆ சரிங்க சார் நார்மலாக ரோஜா மாலை

சரிங்க சார் நாளைக்கு நான் வந்து நேரிலேயே பாக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் தள்ளுபடிலாம் பண்ணி கொடுக்கணும் மொத்தமாக நாங்கள் எல்லா விஷேசத்துக்கும் உங்கள் கடைலேயே வந்து வாங்குறோம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி நீங்கள் கொடுக்கணும்

ஆ ஆ ஆ சரிங்க சார் ம் சரிங்க ஆ சரி